ஆ சொல்லுங்கள் ஆ ஓகே ஆ சரி ம் ஆமாங்கம்மா உங்களுக்கு என்ன காய் வேணும் இப்போது இப்போது நாங்கள் எங்கள் தோட்டத்தில் மோஸ்ட்லி எல்லா காயுமே நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டுதான் இருக்கோம் எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கிறதுதான் நீங்கள் ஹைப்ரிட் அப்படின்ற எதுவும் நினைக்கணுன்ற இது இல்லை ஓகே ஓகே நீங்கள் எவ்வளோ வேணும் கிலோ கணக்கில் வாங்கிக்கிறீங்களா இல்லை ஓகேப்பா ஒரு கிலோ இப்போது எழுவது ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு இது வேணுமோ அப்படி எடுத்துக்கங்க ஓகேப்பா

ஆ சரிங்கப்பா இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துர்றோம் ஆ அதெல்லாம் பண்ணி கொடுத்தர்லாம்ப்பா நீங்கள் என்ன சொ கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணிடலாம் ஆ அதனால் நீங்கள் இல்லைப்பா நம்மள்ட்ட அந்தமாதிரிலாம் எதுவும் இல்லை

ஆ சரிப்பா சரி வச்சுரவாப்பா ஆ சரிப்பா ஆ சரிப்பா ஆ எல்லாமே நாங்கள் குறைக்கிறோம் தேங்க்ஸ் ம் ம் சரி